பயிர்கள் வந்து உற்பத்தி செய்யறதுக்கு நிறையா அதுக்கான செலவுகள் நம்ம செய்யணும் செஞ்சால்தான் வந்துட்டு பயிர் வந்துட்டு நல்ல வளர்ச்சி அடையும் அப்புறம் வந்துட்டு நமக்கான அந்த ஒரு பலனையும் நமக்கு தரும் நுட்பங்கள் வந்துட்டு இயற்கை இயற்கை சார்ந்த உரங்கள் அப்புறம் ரசாயன பொருட்கள் இதெல்லாம் பார்த்தம்னா நமக்கான உற்பத்தி அதிகப்படுத்தும்